இப்போ எனக்கு பிடிச்ச சில குழந்தை பருவன்னு பார்த்திங்னா வச்சுக்கங்க நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் நடக்கிறப்ப வந்து நடந்த திருவிழாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னெனு வச்சுக்கோங்களேன் எப்பொழுதுமே வந்து நம்ம வீட்டில் வந்து புது ட்ரெஸ் இருக்கும் அதுதான் போடுவோம் ஆனால் அந்த அந்த திருவிழாவுக்கு வந்து எல்லாேருக்குமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேருக்கு சேர்ந்து ஒரு அண்ணன் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த ட்ரெஸ்ஸு அதனால எனக்கு அந்த இடம் அந்த அந்த திருவிழா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க போது வந்து எங்கள் வீட்டு மாடியில் நாங்கள் வந்து விளாடுவோம் சின்ன சின்ன சாமான்லாம் வச்சுக்கிட்டு விளாடுவோம் அப்புறம் வந்து சில்லிக் கோடு இந்த மாதிரியெல்லாம் விளையாட்றப்ப எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் டீச்சர் விளையாட்டெலாம் விளையாடுவோமா நாங்கெலாம் டீச்சராக இருந்துவிட்டு இன்னும் சின்ன எங்களைவிட நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறோனால் நாங்களெலாம் டீச்சராக இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கலாம் கூப்பிட்டு ஸ்டூடெண்ட்டாக உட்கார வச்சு அதுங்களை அடிச்சுக்கிட்டு அதில் அதுங்களை மிரட்டிக்கிட்டு இந்த மாதிரியலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து எங்கள் வீட்டில் என்னை வந்து ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் எனக்கு வந்து மொட்டையெலாம் அடிச்சு அந்த கோயிலெலாம் குளிக்க வச்சு இந்த மாதிரிலாம் அழைச்சிட்டு வந்தாங்களா எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு எல்லாமே தெரிய வரும் அந்த டைத்தில் அழைச்சிட்டு போனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனப்போ நான் வந்து அழுதுட்டிருந்தேன் எனக்கு அந்த டைம் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் இந்த மாதிரியலாம் இந்தந்த விஷயம்தான் எனக்கு வந்து குழந்தை பருவத்தில் வந்து ரொம்ப பிடிக்கும் இதெலாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அதனால எனக்கு இன்னும் ஞாபகமே இருக்குது பார்த்திங்கனா அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க சின்ன பிள்ளைல எங்கள் எல்லாேருக்கும் ஒரே ஒரே ஒன்றா அதாவது கலர் மட்டும் டிஃப்ரண்ட்டாக இருக்கும் மற்றபடி டிசைன் எல்லாமே ஒன்று கலர்ஸும் வந்து மோஸ்ட்லி சேமாக இருக்கும் எதாவது கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் இருந்தாலும் வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து டீச்சர் விளையாட்டு விளையாண்டதுனால அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சில சில நினைவுகளிருக்கறதுனால அதெலாம் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்குது